என்னோட செடிகெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பெருசாக வந்து மருந்துகளோ அப்படியெலாம் போட மாட்டேன் யாருகிட்ட வந்து ஆலோசனை கேட்கலானா என்னோட தாத்தா பாட்டி அவங்கள்ட்ட இருந்து தான் ஆலோசனைகள் கேட்பேன் ஏன்னால் அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஒன்றுமே இருக்காது அவங்கலாம் விவசாயங்களெலாம் பண்ணி தான் இருந்தாங்க இப்போ தான் விவசாயங்களெலாம் எங்ஸ்டர்ஸெலாம் பெருசாக பண்ணுறதில்ல அவங்க பண்ணுற வழிமுறைகள் தான் இயற்கையானது ஆரோக்கியமானது நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக சாப்பிட்றமோ அந்தளவுக்கு நல்லது இல்லையா அதனால என்னோட அலோ ஆலோசனைகளுக்கு எல்லாமே என்னோட தாத்தா பாட்டி பெரியவங்க கிட்டேருந்து தான் வாங்கிக்கிறேன் அவங்க பெரும்பாலும் இயற்கை உரங்களை தான் பயன்படுத்த சொல்லுவாங்க இயற்கை உரங்கள் வந்து நம்ம வீட்லேயே தயாரிக்கலாம் அந்த மாதிரி எளிமையான விஷயங்கள தான் அவங்க சொல்லுவாங்க நம்ம செடிகளும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமான கனிகள் காய்கறிகள் கீரைகள் எல்லாமே கிடைக்கும் நம்ம பழைய காலங்கள் எல்லாமே ரொம்ப அதாவது உணவே மருந்து பாட்டி தாத்தாங்க சொல்வது தான் ஆலோசனை